எங்கள் வீட்டில் பார்த்திங்கினா தறி போட்டுருக்குறாங்க தறி தறியில் வந்து பார்த்திங்கினா கரண்ட் இல்லை அப்படினா வேலை கிடையாது அடிக்கடி இப்படி மின் வெட்டு ஏற்படும் போது தறி வந்து நின்று போயிரும் அப்போ தறி நின்றுச்சு அப்படினா மின் வெட்டு முதலையே தெரிஞ்சதுனா கூட அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு அஞ்சு நிமிடம் முன்னாடி பத்து நிமிடம் முன்ன தறியை நிறுத்திடலாங்க ஆனால் அப்படி நிருத்தரக்கான சூழ்நிலை இல்லாதப்போ திடிர் திடிர்னு மின் வெட்டு ஏற்படும் போது என்னாகும்னா நாடா வந்து உள்ள போய் சிக்கிக்கும் அப்போ அந்த நாடாவை எடுத்து அந்த தறியை நம்ம வேலை செஞ்சு மறுபடியும் தறியை ஓட்டி விட்றதுக்கு பார்த்திங்கினா நமக்கு எப்படியும் இருபது நிமிடம் அரைமணி நேரம் ஆயிடும் கரண்ட்டு வந்தாலும் அந்த வேலையே நமக்கு ஏன்னா அந்த இடத்துல என்னா ஆயிரும்னு பார்த்திங்கினா அடாசு விழுந்துடும் பீஸ்ஸில் பார்த்திங்கினா அடாசு விழுந்துடும் அந்த வேலையே அரைமணி நேரத்துக்கு இழுத்துட்டு போயிரும் அப்போ அந்த மின் வெட்டு முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சா கூட பரவால்லை முன்கூட்டி அந்த மின் வெட்டு தெரியாதம் போது வேலை நமக்கு எக்ஸ்ட்ராக ஆகுதுங்க அது போலவே அப்போ அந்த மின் வெட்டு நேரங்கலில் பார்க்கும் போது நாங்கள் ஜெண்ட்ரைட்ரை தறிக்கு வந்து பயன்படுத்தலாம் ஆனால் ப அதை அதுக்கு நம்ம ஊற்றக்கூடிய எரிவாயுவினுடைய அளவு அதே மாதிரி டீசல்னுடைய அளவு அதிகமாகும் போது அதனால் நமக்கு எந்த ஒரு லாபமும் ஏற்படாது அப்போ அது நட்டத்தில் தான் நம்மளை கொண்டு போய் முடிச்சிரும் அதனால் நாங்கள் வந்து சாதனம் மின் சாதனம் அப்படிங்கறது மின் வெட்டின்போது எங்களுக்கு அதிக பாதிப்புதான் இது வரைக்கும் மின் வெட்டு ஏற்பட்டுச்சு அப்படினா அதனால் நாங்கள் பாதி அதிக அளவில் பாதிக்க பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அந்த பாதிப்பு வந்து எப்படி சொல்கிறதுனா பெரிய அளவில் தான் இருக்குது அந்த பாதிப்பு சின்ன அளவுனு நம்ம சொல்ல முடியாது பாதிப்பு வந்து எங்களுக்கு பெரிய அளவுதான் தொடர்ந்து மின் வெட்டுக்கள் ஏற்படும் போது எங்களுக்கு உற்பத்தி பாதிக்குது அதனால் எங்களுடைய வருமானம் குறையிது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைதானங்க நாங்கள் அதுக்கு நிறைய மாற்று ஏற்பாடுகள் செஞ்சாலும் அந்த மாற்று ஏற்பாடுகளும் எங்களுக்கு செலவை அதிகப்படுத்துற மாதிரிதான் இருக்கே தவிர எங்களுடைய செலவை குறைக்குற மாதிரியான மாற்று ஏற்பாடுகள் இது வரைக்கும் எங்கேயுமே வரல ஏன்னா இந்த தறி தொழில் பொருத்த அளவுக்கும் பார்த்திங்கினா மின் வெட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு மிக பெரிய ஆபத்தான விஷயம்தான் மின் வெட்டு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் எங்களால் தொழில் நடத்தி முன்னுக்கு வர முடியும் கடன் இல்லாமல் நாங்கள் வாழ்ட்துரக்கே வழி இருக்குதுங்க